ஆமாம் நாங்கள் வந்து பண்டையகளுக்கும் மத நிகழ்ச்சிகளுக்கும் கடவுள் சிலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்து சிலை செய்கிறவங்க தான் நாங்கள் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க அதனால் நாங்கள் நார்மலாகவே நாங்கள் நிறையா பானைகள் விளக்குகள் சிலைகள் எல்லாம் சாமி சிலைகள் எல்லாம் நிறையா செய்வோம் முக்கியமாக விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் விநாயகர் செலை செய்வோம் அந்த அனுபவம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன வயசில் இருந்து அப்பா கூட சேர்ந்து அந்த மண்ணு எடுத்து அந்த மண்ணை ஊற வச்சு பினஞ்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிச்சி சின்ன சின்ன சிலைகள் செய்ய ஆரபிச்சி அதுக்கப்புறம் அது விநாயகர் செலை அந்த உருவத்தை செஞ்சு அதுக்கப்புறம் அதை சூளையில் விறகெல்லாம் சேகரித்து அதை அதை வந்து அந்த சூளையில் போட்டு அதை அந்த சூடு சூடில் அந்த மண்ணை சுட்டெடுத்து அதுக்கப்புறம் சுட்ட சிலைகள எல்லாத்தையும் வெள்ளை சுண்ணாம்பு பூசி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்டு அடித்து அதனோடய அனுபவமே தனி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும் போது அதுவும் அப்பா தாத்தா பாட்டி கூட அந்த பண்ணுறப்போ இன்னும் அதை நினைக்கிறம் போது இன்னும் அது சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறப்போ நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் ஏன்னால் எனக்கு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கலரு பூசலாம் இந்த விநாயகருக்கு இப்படி பூசலாம் இன்னொரு விநாயகருக்கு இப்படி பூசலாம் அப்படினுலாம் நாங்கள் நானும் என் தங்கச்சியும் வந்து ஒரு போட்டி போட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த விநாயகரெல்லாம் விற்கிறப்போ அது சா அது சாமிக்கு வந்து ஒரு இதா வச்சி கும்பிட போகிறாங்கன்னு நினச்சி நாங்கள் ஒரு பயபக்தியோடய அதை கொடுக்குறப் போகலாம் அது அது மனசுக்கு அவ்வளோ திருப்த்தியாக இருக்கும் அது அது முழுமையாக நான் அது வந்து பண்ணி கொடுக்குறப்போ அதுக்கப்புறம் விளக்குகள் செய்வோம் தீபாவளி பண்டிகைக்காக சரி தீபாவளி பண்டிகைக்கும் கார்த்திகை நோம்பிக்கும் பண்ணுவோம் விளக்குகள் நிறையா செய்வோம் அது வந்து நாங்கள் திரு இது விநாயகர் வந்து நாங்கள் கையில் எடுத்து பண்ணுவோம் மண்ணு கையில் எடுத்து ஆனால் விளக்கு வந்து அப்படி இல்லை திருவிழ மணைவோம் திருவிழ மண்ணு நல்லா நைஸ் மண்னை வந்து கூட்டி அதை ஒருத்தங்க திருவி சுற்ற அப்போ வந்து மோட்டார் திருவி இல்லை கை சுற்றி விடனும் திருவியை வந்து ஒருத்தங்க சுற்றி விடனும் எங்கள் அம்மாயி சுற்றுவாங்க எங்கள் தாத்தா மனையிவாங்க அப்போ விளக்கு வந்து ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா தான் அதை வந்து நாங்கள் எங்கள் தாத்தா வந்து மனைஞ்சி மனைஞ்சி கொடுப்பாரு அந்த தட்டத்தில் வச்சு ஒரு பலகை வச்சுருப்பாங்க நிறைய பலகை வச்சுருப்பாங்க நான் போய் எடுத்து எடுத்து வெயிலில் எடுத்து வச்சு வச்சு வச்சு காய வச்சு அதையும் அதே மாதிரி தீயில் சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் அந்த அனுபவமும் ரொம்ப இனிமையாக ரொம்ப இப்போவுமே வந்து அப்பா கூட அது பண்ணுறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நோம்பி வரும் போது அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பொங்கல் நோம்பி பொங்கல் நோம்பி வந்துச்சுன்னா மாட்டு பொங்கல் அப்போது இது பசுன் வைப்பாங்க பசுங்கிறது மாட்டு பொங்கலுக்கு வேண்டியிருப்பாங்க மாடு மாடு மாதிரி செஞ்சு இல்லைன்னா வேட்டை நாய் நாய் மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்காக சுற்றி இருக்கின்ற கிராமத்தில் இருக்கிற மாடு வளர்க்குறவங்க எங்களுக்கு இந்த மாடு நிலச்சிருக்கணும் இல்லை அது ஒரு நன்றிக்கடனா சாமிக்கு சா செலுத்துகிற மாதிரி அது சாமிக்கு வேண்டியிருப்பாங்க அதனால் அது ஆர்டரு சொல்லியிருவாங்க முன்னாடியே நாங்கள் அது பொங்கல் நோம்பிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மார்கழியில் இருந்து செய்ய ஆரபிச்சிருவோம் பா மாடு மாதிரியே செலை செஞ்சு நாய் மாதிரியே வேட்டை நாய் மாதிரியே செஞ் செலை செஞ்சு எருமை மாதிரியே செலை செஞ்சு ஸோ அதை அப்படியே அப்டிபயே ஒரு ப்ராசஸ் அது வந்து கையில் தான் செய்வோம் அது திருவில இல்லை கைல அது மண்ணுலேயே பினஞ்சி அப்புறம் மண்ணை ஃபஸ்ட்டு மண்ணெல்லம் கொண்டு வரும் கொண்டு வந்து கஷ்டபட்டு கொண்டு வந்து அதை ஊற வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அது மாட்டு நோம்பி அன்றைக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊர் வீட்டில் கொண்டு போய் அவங்க தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அவங்க வந்து நிறையா பொங்கல் வச்சு அவங்க மாட்டுக்கு பெயிண்டு அடுத்து நாங்களும் எங்கள் நாங்கள் செஞ்ச சிலைக்கு பெயிண்டை அடுத்து அதை வந்து நடுவில் வச்சு சாமியாக கும்பிட்டு வழிபடுவாங்க அதெல்லாம் அதையெல்லாம் பார்க்குறாம் போது நாங்கள் செஞ்சது ஒரு சாமியாக வச்சு வழிபடுகிறாங்க அப்படின்றத பார்க்கும் போது மனசு திருப்த்தியாக இருக்கும் அந்த அந்த வேலையில் கிடைக்கிற திருப்த்தி வந்து எனக்கு எந்த வேலையில் கிடைக்குமானு எனக்கு தெரியலை அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருக்கும் ஸோ இதெல்லம் தான் இன்னும் நிறையா நாங்கள் பண்டிகைகளுக்கு நிறையா செலை செஞ்சுருக்கோம் நிறையா சாமி செலை வந்து அப்பா வந்து கோவில்லயே நிறையா செஞ்சுருக்காங்க நிறையா வேட்டை நாய் கருப்பராயர் கன்னிமாரு இந்த மாதிரி நிறையா சிலைகள் செஞ்சுருக்காங்க ஆனால் பண்டிகைக்குனு மெயினாக பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி தீபாவளிக்கு மாட்டு பொங்கல் அப்போது இந்த மாதிரி சிலைகள் வந்து அதிகமாக செஞ்சுருக்கோம்